வேலைக்கு வரட்டுங்களா இன்னைக்கு நேற்று வரலங்க உடம்பு முடியல அதனால் வரலங்க பஸ்ஸு வர லேட்டாயிருச்சு விட்டுட்டேன் அடிக்கடி லீவு போடலங்க அன்னைக்கு நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்புறோம் வீட்டு வேலை கொஞ்சம் பார்த்தேன் எனக்கு உடம்பு முடியல அதனால் தான் வர முடியாமல் போய்டுச்சு இனி நேராக தான் வந்துடுறேன் ஆ நானும் எவ்வளோ நாளைக்கு வந்து இல்லைங்க இன்னுமே சொல்லிவிட்டு லீவு போடுறேங்க ஆ வந்து பாத்திரல்லாம் நிறையா நானும் விளக்கி கை கால்லாம் வலிக்குதுங்க கை கால்லாம் புண்ணாயிடுச்சு பாத்திரம் விளக்கறேன் நிறைய துணி துவைக்கணும் அப்புறமேட்டுக்கு சமையல் பண்ணணும் பிறகு வீடு பெருக்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டா எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா உடம்பு

ஆள் வச்சிருக்குறீங்க ரைட்டு இல்லன்னு சொல்லல அப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலன்னா நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா சரி ரைட்டுங்க இனிமேல் வர்றேன் நீங்கள் வந்து சம்பளம் கொஞ்சம் போட்டு பார்த்துக் கொடுங்க ம் சரிங்க அதான் பஸ்ஸு வரும் காசு கொடுங்க நான் அங்கே கொஞ்சம் சீக்கரமாக வந்தர்றேன் பஸ்ஸுக்காண்டி இப்படியே தான் கேட்டு கேட்டு சொல்லுறேன் சொல்லுறேங்கறீங்க நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் சம்பளமே ஏற்றிப் போட மாட்டேங்கறீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்குறீங்க நானும் சரி இன்னைக்கு தருவீங்க நாளைக்கு தருவீங்கன்னு பார்க்கறேன் தர மாட்டேங்கறீங்க அப்றம் என்னாப் பண்ணுறதுங்க அப்புறம் நான் எங்கள் வீட்டு குடும்பத்தையும் பார்க்கணுல்லங்க எங்கள் பிள்ளைங்களை